மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னா மீன் குழம்பு பொடி தாங்க திரிச்சி வச்சிருப்போம் மல்லி வத்தல் மஞ்சள் வெந்தயம் சீரகம் இதெலாம் போட்டு ஒன்னாக திரிச்சி நாங்க வச்சிருப்போம் அதான் மீன் குழம்புக்கு இந்த தேங்காவை அரைக்கணும் தேங்காவை அரைச்சி ரெண்டு கரண்டி ரெண்டு ஸ்பூன் போடுவோம் குழம்புக்கு அதுக்கூட மெளகாய் வெட்டி போடுவோம் க கருவேப்பில்ல போடுவோம் புளியை கரைச்சி அதில் ஊற்றுவோம் ஊற்றி அடுப்பில் வைப்போம் வச்சி தக்காளி பழம் ஒரு பழம் வெட்டி போட்டுக்கணும் அதுக்கப்புறோம் அடுப்பில் வச்சி வேக வச்சி வெந்ததுக்கப்பபுறோம் நல்லா கொதி வந்து ஒரு மாதிரி முட்டை முட்டையாக வரும் வெந்ததுக்கப்றோம் இறக்கி வச்சி தாளிசம் பண்ணி ஊற்றுவோம் அதே நெய் கத்திரிக்காய் எப்படின்னா மசாலாவை எல்லாத்தையும் வறுக்கணும் வறுத்து எண்ணெய் விட்டு வறுத்து அரைக்கணும் அரைச்சிட்டு அதுக்கப்றோம் புளி தண்ணியை போட்டு கொஞ்சோண்டு புளி ஊற்றணும் எண்ணெய் கத்திரிக்காயை அது கத்திரிக்காவ நல்ல நீள நீளமாக வெட்டி வச்சிக்கிட்டு எண்ணெயிலே வதக்கணும் வதக்கி இந்த அரைச்சி வச்ச மசாலாவை அதில் போட்டு வெறுங்க தக்காளி பழம்லாம் போட்டு வெள்ளை பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கணும் வதக்கி அதுக்கப்பபுறோம் அது குழம்பு ரெடி ஆகிரும் தண்ணி ஊற்றி ரெடி ஆகிரும் அதுக்கப்பறோம் இது அதுக்கப்புறோம் மோர் குழம்பு எப்படி வைக்கிணுன்னா மொதல தேங்காய் அரைச்சிக்கிடுணும் தேங்காய் வெங்காயம் வெட்டி வச்சிக்கிடுணும் வெட்டி வச்சிக்கிட்டு நல்லா வதக்கணும் அதுக்கூட வேற மறந்துடுச்சு அதுக்கப்புறோம் சாம்பார் வைக்கிறது எப்படின்னா சாம்பாருக்கு முதல்ல பருப்பை அவிய வைக்கிணும் அதுக்கூட காயித்துட போட்டு மஞ்சத்தூளையும் போட்டு அவிக்கணும் அவித்து வச்சிக்கிட்டு சாம்பார் பொடி வச்சிருப்போம் அந்த சாம்பாரு பொடியை போட்டு புளியை லேசாக லேசாக புளியை போட்டு அரைச்சி அந்த தக்காளி பழமாக வெட்டி போட்டு பீன்ஸு அவரைக்காய் கத்திரிக்காய் இதெலாம் போட்டு வெட்டி கொதிக்க வைப்போம் நல்லா காய் வெந்த உடனே முருங்கக்காய் போடுவோம் காய் நல்லா வெந்ததுக்கப்பறம் சாம்பாருக்கு நம்ம சாம்பார் பொடியை போட்டு கொதிக்க வைக்கிணும் அந்த காயை அதுக்கப்பறம் இந்த அரைச்சி வச்ச தே தேங்காய் இருக்குதுல சீரகம் தேங்காய் வெள்ள பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருப்போம் நல்லா காயும் வெந்த உடனே அந்த காயும் வெந்த தேங்காயை போடுவோம் தேங்காயை போட்டுட்டு அதுக்கப்பறோம் ஸோ அவிச்சி வச்ச மா பருப்பை தூக்கி அதுக்குள்ள ஊற்றுவோம் ஊற்றி கலக்கி வச்சிட்டு அதில் கொதி வந்த உடனே சாம்பாரை தாளிப்போம் அவ்வளோ தான் அதுக்கப்பறோம் மோர் குழம்பு எப்படின்னா சிலர் வித்தியாசமாக வைப்பாங்க நான் இப்படி தான் வைப்பேன் கொஞ்சம் தேங்காய் அரைச்சிக்கிடுணும் அதுக்கூட இந்த பச்சரிசி அரைச்சி அதுக்கூட வைக்கணும் ப தே இது வெங்காயத்தை நீள நீளமாக வெட்டி வச்சிக்கிடுவோம் அதை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு வத்தலும் போடுவோம் வத்தலும் போடுவோம் போட்டு அத நல்லா லேசாக வறுத்த உடனே இந்த கருவேப்பிலையும் போட்டு அடித்து வச்ச அந்த இது தயிரை வந்து மிக்ஸில் அடித்து வைப்போம் அடித்து வச்சிக்கிட்டு அதை தூக்கி ஊற்றுவோம் தாளிசம் பண்ண வோன்னே அதுக்கப்பறம் இந்த தேங்காயை அதுக்கூட போட்டு இறக்கிருவோம்